வெவ்வேறு பருவத்தில் வந்துட்டு நம்ம செடிகளை பயன்படுத்துகிறது எப்படினு நான் உங்கள்ட சொல்கிறேன் இப்போ வந்துட்டு மழை காலம் வந்துருச்சினா தக்காளி கத்திரிக்காய் இந்தமாதிரி செடிகளை வந்துட்டு நம்ம அதிகமாக வந்துட்டு பாதுகாக்கணும் மாடு ஆடு இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால நம்ம மாடு ஆடு இதெல்லாம் வந்துட்டு அவங்கட்டேந்து தள்ளி வைக்கிறதுக்காக செடிகளை வந்துட்டு நம்ப பாதுகாக்கனும் அதுக்கு என்ன பண்ணனுனா முதல்ல வந்துட்டு சுற்றி வந்துட்டு ஒரு ஆறு மீட்ரு அளவுக்கு வந்துட்டு ஒரு வேலி ஒன்று வாங்கிக்கணும் அந்த வேலியை வாங்கிட்டு அந்த செடிக்கு சுற்றி நம்ம வ இந்த வேலியை பயன்படுத்தி போடணும் அப்படினா ஆடு மாடு ஏதாலயும் வந்துட்டு கடிக்க முடியாது வீணாக்க முடியாது அதேமாதிரி இந்த முருங்கக்காய் முருங்கை மரம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பராமரிக்க தேவ இல்லை தெனமும் தண்ணி ஊத்துனாலே போதும் அதுவா வளர வளர அதுக்கு அப்புறம் வந்துட்டு தானாவே மூணு மரத்தை வந்துட்டு உற்பத்தி செய்ய ஆரம்மிச்சுரும் முருங்கக்காய் உற்பத்தி செஞ்சிச்சினா அதுக்கு அப்புறம் நம்ம சுவையான முருங்கக்காய் மரம் இதை எடுத்து சாப்புடலாம்